நாம் சிறுவயதினிலிருந்து விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தால் நாட்கள் ஆக ஆக நாம் வளர வளர விளையாட்டுகள் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நோக்கத்தைக் கொண்டு வரும் இதனால் வளர்பெற்ற பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் இப்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாகளில் தனது காலேஜ் டிகிரிகளையும் தனது கவர்மெண்ட் ஜாப்களையும் மிகச் சுலபமாக ஆக்க கொண்டு பற்றுகிறது